டெங்கு காய்ச்சலை தடுக்கிறதுக்கு குளத்துல இருக்க தண்ணி குட்டைகளெல்லாம் மூடணும் தேவையில்லாம அங்கேயும் இங்கேயும் தண்ணியெல்லாம் போடக்கூடாது மட்டையை குப்பை எல்லாத்தையும் தனித்தனியாக பிரித்து வைக்கணும் நமக்கு தேவைப்படுறமேரி எல்லாத்தையும் யூஸ் பண்ணிக்கணும் தண்ணிர் அங்கங்கே தேங்குகிற இடத்துல த தண்ணிர் தேங்குகிற தொட்டியெல்லாம் தலகீழா கவுத்து வைக்கணும் தண்ணிர் தேங்க விடக்கூடாது அப்புறம் தண்ணிர் தேங்க வி டக்கூடாது தண்ணி தேங்கினா டெங்கு கொசு பரவும் அதனால பாதி பேருக்க பிரச்சன வரும் டெங்கு காய்ச்சல் பரவும் பரவுறப்ப நோய்வாய்ப்படுற மாதிரி ஆகும் அதுக்கு தடுக்கிறதுக்கு நம்ம நம்மளுக்கு முன்னெச்சரிக்கை என்னென்ன பண்ணுமோ எல்லாத்தையும் பண்ணணும் டெங்கு காய்ச்சல் முக்கியமாக கொட்டாங்குச்சி பைப் கொழாயி அந்தமாரி இடத்துலலாம் வரும் தண்ணிர் தேங்குறதை தடுத்தால் டெங்கு காய்ச்சல் போயிடும் டெங்கு காய்ச்சல் போகணுன்னா அதுக்குள்ளதை நம்ம கரெக்டாக பண்ணால் டெங்கு காய்ச்சல் வராது டெங்கு காய்ச்சல் வரதுக்கு வந்து முக்கிய காரணமே நம்ம தான் அங்கங்கே போட்டிருக்க பிளாஸ்டிக் பை தண்ணிர் குடத்தலாம் தூக்கி அந்தரை போட்டுரணும் அதை தூக்கி அந்தரை போடுறதுனால நமக்கு வந்து எதுவும் டெங்கு காய்ச்சல் பரவாது தண்ணிர் தேங்குகிற இடத்துலலாம் தண்ணிர் தேங்க விடாம சுத்தம் பண்ணி வச்சாலே டெங்கு காய்ச்சல் வராது திறந்துருக்குற குடிநீர் எல்லாத்தையும் மூடி வைக்கணும் மூடி வைக்கும்போது அங்கங்கே தேங்குகிற தண்ணிர் எல்லாம் நம்ம மூடி வச்சோம்னாலே த டெங்கு காய்ச்சல் வராது டெங்கு காய்ச்சலுக்கு முக்கியமாக வரதுக்கு பிரச்சனையே வந்து அங்கங்கே நம்ம போட்டு வச்சிருக்க குப்பை தண்ணி தண்ணி எல்லாம் மூடி வைக்கணும் மட்டையெல்லாம் தூக்கி ஓரமாக வைக்கணும் கு திறந்து கடக் ரொம்ப நாள் கடக்கிற பொருளெல்லாம் மூடி வைக்கணும் அதில் தண்ணி தேங்குனால் அதை அப்பப்போ சுத்தம் பண்ணணும் முக்கியமாக வந்து இந்த ஊற வைத்த மட்டை அந்த அங்கங்கே தேங்குகிற நிற்கிற குட்டை தண்ணி இந்தமாரி இடத்துலலாம் அதிகமாக டெங்கு காய்ச்சல் பரவும் அப்படி டெங்கு காய்ச்சல் பரவுறப்போ அசுத்தம் ஏற்படும் அசுத்தம் ஏற்பட்டால் டெங்கு காய்ச்சல் வரும் டெங்கு காய்ச்சலுக்கு முக்கியமாக நம்ம வந்து தண்ணியெல்லாம் தேங்கவே விடக்கூடாது தண்ணீர் தேங்காமல் நம்ம நம்மளே சுத்தம் பண்ணி வச்சிக்கணும் அதிகமாக குப்பை இருக்கிற இடத்துல உட்கார கூடாது அப்படி உட்காந்தா இன்னும் கு டெங்கு காய்ச்சல் சீக்கிரம் பரவும் ஒரு வீட்டில திறந்து வச்சிருக்க சாமான போய்ட்டு தொடக்கூடாது தொடுறதுக்கு முன்னாடி அதை சுத்தம் பண்ணிட்டு பீச்சிங் பவுடரு போடணும் குப்பையாக இருக்கிற இடத்துலலாம் பீச்சிங் பவுடரு போடணும் அப்படி இருக்கிறப்ப எதுவும் நடக்காது அதுமாரி பண்ணிகிட்ருந்தோம்னா நமக்கு டெங்கு காய்ச்சல் பரவாது முக்கிமாக முக்கியமான காரணமே டெங்கு காய்ச்சல் வந்து பரவுறதனால தான்

டெங்கு காய்ச்சல் ஏற்பட்டால் ஜுரம் வரும் அப்புறம் த ஜுரம் இறக்கிற நிலமைக்கிலாம் நம்ம போகலாம் டெங்கு காய்ச்சல் வந்து மோ மிக அபாயமான கட்டத்தில் சி ஈஸியாக பரவக்கூடிய ஒரு காய்ச்சல் தான் டெங்கு காய்ச்சல் டெங்கு காய்ச்சலை தடுக்க நம்ம பண்ணும் முறைகள் தான் வந்து இந்த திறந்து கடக்கிற இடத்துல மூடி போடணும் ரொம்ப நாளாக எடுத்து வச்சிருக்க பாட்டி காலத்துலேருந்து இருக்கிற கிரைண்டர்லாம் தலைகீழா போ கவுத்து வச்சாலே மேலே ஏதாச்சும் மூடி போட்டு வைக்கணும் ரொம்ப நேரமாக தண்ணி தேங்குகிற இடத்துல போய் நிற்க கூடாது டெங் நிற்க கூடாது சாக்கடை அந்தமாரி போகிற இடத்தலாம் மூடி வைக்கணும் அதிக கழிவுகள் போகிற இடத்துலையும் போய் நிற்கக்கூடாது அதமாரி மூடி வைக்கிறதனால நமக்கு டெங்கு காய்ச்சல் வராது அப்படி டெங்கு காய்ச்சல் வரதுனால நமக்கு பல பாதிப்புகள் ஏற்படும் இப்படி ஏற்பட்ட பாதிப்புகள்ல ஒன்று தான் டெங்கு காய்ச்சல் டெங்கு காய்ச்சலை நம்ம தடுக்கணும்னா முதல்ல நம்ம செய்ய வேண்டியது வீட்டில எங்கேயோ நம்மளை சுற்றி இருக்கிற இடத்த சுத்தமாக வச்சிக்கணும் நம்மளை சுற்றி எப்போதும் குப்பையாகவே வச்சிக்க கூடாது அந்த வீணாக போன காய்கறி தோல் பல தோ எல்லாத்தையும் தூக்கி ஒரு கேரிபேக்ல கட்டி தூக்கிப் போட்டுருணும் இல்லைன்னா மண்ணில் புதச்சி வச்சிடணும் அதிகமாக தண்ணி தேங்குகிற இடத்துலையோ இல்லை தண்ணி தேங்காமல் இருக்கிற இடத்துலையோ போய் நிற்கக்கூடாது அதிகமாக தண்ணி தேங்குகிற இடத்துல போய் நடக்கிறது நடக்காமல் இருக்கணும் அந்த இடத்துல வந்து மண் அள்ளி போடணும் தண்ணி தேங்க விடாம நம்ம தடுத்துக்கிட்டே இருந்தோம்னால் நமக்கு அதுமாரி எதுவும் நடக்காது இப்போ இதுமாரி பண்ணிக்கிட்டே இருந்தாலே நமக்கு டெங்கு காய்ச்சல் அவ்வளோவா பரவாது டெங்கு காய்ச்சலை பற்றி பேசணும்னா நிறையா பேசிட்டே போகலாம் டெங்கு காய்ச்சல் வந்து தண்ணிர் அதிகமாக தேங்கினா டெங்கு காய்ச்சல் வரும் தண்ணிர் தேங்கவே விடக்கூடாது டெங்கு காய்ச்சலை அப்படி தேங்கிக்கிட்டே இருந்தால் அது அப்படிதான் வரும் நமக்கு தண்ணி தேங்காமல் கொசு மருந்து அடிக்கணும் கு பீளிச்சிங் பவுட்ரு தெளிக்கணும் தண்ணிர் தேங்குகிற இடத்துக்கெல்லாம் பீளிச்சிங் பவுட்ரு அதிகமாக தெளிச்சிகிட்டு சுத்தம் பண்ணாலே டெங்கு காய்ச்சல் வராது டெங்கு காய்ச்சல் வந்து அது வந்து எப்படி சொல்கிறதுன்னா ஈஸியாக நாலு பேருக்கு கொஞ்சம் பேருக்கு பரவிடும் அது பரவுறதனால இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பரவும் அப்படி பரவுறதனால நிறையா பேருக்கு ரிஸ்க் ஆகும் அந்த ரிஸ்க்கினால வந்து நம்ம டெங்கு காய்ச்சலை தடுக்கணும்ன்னா தண்ணியை தேங்க விடக்கூடாது மட்டை இலை குப்பை எல்லாம் சுத்தம் பண்ணி வைக்கணும் சு திறந்து கடக்கிற இடத்தலாம் மூடி வைக்கணும் அதுக்கு தேவப்பட்ட முன்னெச்சரிக்கை எல்லாம் பண்ணணும் ரொம்ப நேரம் திறந்துருக்குற தண்ணியை குடிக்க கூடாது ரொம்ப நேரமாக வெட்டி வச்சிருந்த பழத்துல கொசு மொக்கிறதுனால அந்த பழத்த நம்ம எடுத்து சாப்பிடக்கூடாது அந்த பழத்த தூக்கி போட்டிரணும் ஈஸியாக வந்து கொசு ஒரு இடத்துல அஃபக்ட் ஆகிடும் அதேமாரி கொசு கடிக்கிறதுக்கு டெங்கு காய்ச்சல் பரவுறதுக்கு முன்னாடி நமக்கு நம்மளை சுற்றி சுத்தமாக வச்சிக்கிட்டாலே டெங்கு காய்ச்சல் பரவாது டெங்கு காய்ச்சல் பரவுறதினால ரொம்ப பேருக்கு வந்து இப்போ பிரச்சனையாகும் அது வீட்டில உள்ள தண்ணியோ மட்டையோ எல்லாத்தையும் மூடி வச்சாலே டெங்கு காய்ச்சலிலேந்து நம்ம தப்பிச்சிடலாம் அதனால நமக்கு தேவைப்பட்ட இடத்துல நம்ம சுத்தமாக இருந்தாலே டெங்கு காய்ச்சல் நம்மள தொடாது டெங்கு காய்ச்சல்